தொழில் தொடங்குகிறதுன்னாப்பா இப்போ நம்மளுக்கு எது தொழில் தொடங்குனால் அதில் உபயோகம் இருக்குமோ அதை பார்த்து தான்ப்பா நம்ம தொடங்கணும் நம்ம சின்ன தொழில் செய்கிறோன்னா அதுக்குண்டான பொருள்கள் பணம் முதல்ல அமௌண்ட்டு நம்மளுக்கு தேவை அந்த அமௌண்கிட்ட கையில் வச்சிட்டு தான் இடம் வேணும் அதுக்கு நம்ம இடம் பார்க்கணும் அதுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முதல் யோசிக்கணும் இந்த தொழில் செஞ்சால் இதில் நம்மளுக்கு வருமானம் வருமா இதில் உபயோகமாகுமா இல்லை நம்ம பெருசாக செஞ்சால் எப்படி பெருசாக எங்கள் நம்ம பெரிய ஆட்டோவில் வச்சால் அதுக்குண்டான இதெல்லாம் நம்ம வாங்கணும் இடம் பஸ்ட்டு நம்மளுக்கு இடம் வேணும் அமௌண்ட்டும் பஸ்ட்டு நம்மளுக்கு தேவை நம்ம இப்போ ஒரு சின்ன ஹோட்டலே வைக்கோணுன்னாலும் அதுக்குண்டான பாத்திரம் பண்டம் இடம் வேணும் அமௌண்ட்டு வேணும் அன்ன ஆள் ஆளுக வந்துட்டு போகிறாங்களா கிராம சைடு வைக்கலாமா வில்லேஜ் சைடு வைக்கலாமா இல்லை வ பெரிய டவுன்குள்ளே வைக்கலாமாங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும் எங்கள் வச்சால் நம்மளுக்கு உபயோகமா இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோணும் அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கையில் வெச்சுக்கோணும் வெச்சுட்டு நம்ம எங்கே போய் எந்த கட வைக்கலாம் மளிகை கடை வைக்கலாமா இல்லை ஹோட்டல் கடை வைக்கலாமா இல்லை ஒரு சின்னதா பெட்டி கடை வைக்கலாமாங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும்ப்பா யோச்சுட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு நம்ம அந்த தொழிலை தொடங்கலாம் தொடங்கினா நம்மளுக்கு இது முன்னேற்றம் இருக்குதா கொஞ்ச கொஞ்சமா நம்ம பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இது சரிப்பட்டு வந்துதுன்னா நம்ம சரி இதே பண்ணிக்கலாம் இந்த தொழிலை நம்ம செய்யலாம் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கலாம் இந்த ஹோட்டலே நடத்துனாலும் நம்மளுக்கு நல்லா வருது சரி நம்ம இந்த ஹோட்டல் தொழிலே நடத்தலாம் இதையே அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம்ப்பா அது